கிராமப்புறத்தில் அது உள்ளூரில் விவசாயத் தொழிலுக்கு வந்து ஆதரவாக நிறுவப்பட்ட வணிகங்கள் வ பற்றி நிறையா பேசிகிட்டே போகலாம் ஏன்னா விவசாயப் பொருளுக்கு வு பொருளுக் பொருள்கள் விற்கறாங்க விநியோக கடைகள் இருக்குது கால்நடைகளுக்கான விநியோக கடைகள் இருக்குது உழவர் சந்தைகள் அப்புறம் வேளாண் சந்தைகள் இது மாதிரி நிறையா இருக்குது விரல் விட்டு எண்ணுற அளவுக்கு இருக்குது நம்ம ஒவ்வொன்னா சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் இப்போ விவசாயப் பொருள்கள் பார்த்தீங்கன்னா பயிர்கள் வாங்குறது அப்புறம் இந்த பு மருந்துகள் விவ அந்த விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற அதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து உரங்கள் எல்லாம் வந்து அந்த போய் விவசாயப் பொருள் விநியோகம் பண்ணுறாங்க அந்த கடையில் போய் வாங்கிக்கலாம் உழவர் சந்தை அதாவது நம்ம விளைவித்த காய்கறிகள் பயிர்கள் பழங்கள் அது எல்லாம் போய் உழவர் சந்தையில் வந்து வி விற்க முடியும் வேளாண் உள்ளுர் சுற்றுலா செயல்பாடுகள் மூலமாகவும் நிறையா இது செய்ய முடியும் விவசாயத்துக்காக பார்த்தீங்கன்னா எங்கேங்க எல்லாம் போராட முடியும் எல்லாம் போராடலாம் இது மட்டும் இந்த வணிகங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பொதுமக்களும் இன் ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் வந்து உதவி செய்கிறாங்க ஏன்னா விவசாயம்தான் நம்ம நாட்டின் முதுகு எலும்பு விவசாயம் இல்லைனா நம்ம எதுவும் பண்ண முடியாது சு விவசாயத்தை காப்பாத்தருக்காக ஒவ்வொருத்தரும் என்னென்ன நம்மனால் இயன்ற உதவிகளை வந்து இந்த சங்கங்கள் மூலமா வந்து நம்ம செய்யலாம் அப்படி இல்லையினாலும் நேரடியாக விவசாயிகளுக்கு கூப்பிட்டு நம்மனால் உ என்ன உதவி செய்ய முடியும் அதை வந்து செய்ய முடியும் அது தான் விவசாயத்தை காப்பாத்தருக்காக எல்லோரும் வந்து முன் வந்துட்டு தான் இருக்காங்க